எனக்கு பழைய பாட்டு ரொம்ப பிடிக்குங்க அதில் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கே வந்தேன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது எங்கே போனாலும் அதை ஒரு நிமிடம் கேட்டு ரசிச்சிட்டு இருப்பேன் அப்புறம் எப்எம்மில் அந்த பாட்டு போனுச்சுனா உடனே அதை நே ரொம்ப நேரம் கேட்டுட்ருப்பேன் எங்கே வ இருந்தாலும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுவுமா அது இல்லாம் பழைய பாட்டுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா பாட்டும் பழைய பாட்டுகளில் பிடிக்குங்க ஆ குறிப்பாக சொல்கிறதுக்கே எனக்கு நிறைய இருக்குது டப்புனு நியாபகத்துக்கு வர மாட்டேங்குதுங்க பார்த்துக்கலாங்